சமூக அறிவியல் சப்ஜக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படின்னா சங்க காலத்தில் அவங்க சண்டைப்போட்டு அந்த வீரத்தை வீரமரணம் அடைகிறவங்களுக்குலாம் நடுக்கல் வைக்கிறது அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆட்சி செய்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் சண்டைன்னா அந்த நம்ம இந்தியா ரஸ்யா அமெரிக்கா இத்தாலி எல்லா நாடுகளும் சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதில் வீரமரணம் அடைஞ்சவங்களையெல்லாம் எனக்கு ரொம்ப ஹிட்லர் அவரெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து வந்து நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கிட்டாங்களே அவங்களாம் எல்லாேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டை பார்த்துகிட்ட ராஜராஜ சோழன் ராஜராஜ அவர்களெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாண்டியன் சேரன் சோழன் பாண்டியன் எல்லாேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரெலாம் இந்த நாட்டில் இப்போ இருந்திருந்தாங்கனா எனக்கு ரொம்ப நம்ம தமிழ்நாடே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் சமூகமே அவங்க நல்லா அக்கறையாக இருந்திருக்கும் சமூக ஆளவர்கள் ரொம்ப இதாக இருக்காங்க சமூகத்தையும் ஆள வரப்போகிறாங்க எல்லாேரும் அதனால அந்த ஒரு தேர்தல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அடுத்து தேர்தலில் வந்து எப்படின்னா நம்மளே நா மக்களை தேர்ந்தெடுக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நம்ம போய் ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படின்னா பதினெட்டு வயது ஆகிட்டுனா எல்லாேரும் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போட்டு அவங்கள முதலமைச்சராகி இருபத்தஞ்சி வயதுக்கு மேலேதான் அவங்க மேயராக ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அது ரொம்ப பிடிச்சிருந்ததுனா சமூகத்தில் ரொம்ப அக்கறை அதெலாம் இது பண்ணுறாங்க நம்மள தமிழ்நாட்டில் நல்லா பார்த்துப்பாங்க எப்படின்னா முதலமைச்சர் அவர் நம்ம நம்ம எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சு இதுப்பண்ணுவார் அதனால எனக்கு பிடிச்சிருந்துது நம்ம இது பண்ணிக்கலாம் அதுலேயும் நம்ம லஞ்சம் கொடுத்துலாம் சிலப் பேரெலாம் இது பண்ணுறாங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதெலாம் நம்ம மக்களெலாம் மக்களே மக்களுக்காக ஓ போடும் ஓட்டே மக்கள் மக்களால் மக்களுக்காகவே மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி நான் தப்பாக சொல்லிவிட்டேன் அதுக்காக எப்படின்னா இந்த வயிசில் நான் இதெலாம் புரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால எனக்கு ரொம்ப இதாக இருக்குது எப்படின்னா இருபத்தி நா சட்ட ஒழிப்பு எப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணுத்தெட்டு அப்படில்லாம் சட்ட ஒழிப்பு வந்திருக்கு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சட்ட ஒழிப்பு சுதந்திர சுதந்திரத்திற்கான எதிர்முறை அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துது அதுக்கப்புறம் குழந்தைகள் அடிமைத்தளம் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துது எல்லாமே எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துது சமூகத்திலேயும் நல்லா அக்கறையோடு இருக்கணும் அதனால் சமூகத்தை எல்லாேரும் கடைப்பிடிங்க